கதையா சொல்கிறேன் நான் வந்து சிறுவர் மலர் கொஞ்சம் புத்தகத்திலிருந்து படித்த ஒரு கதை தான் இந்த கதை வந்து ஒரு காட்டில் இருந்து கா காட்டை சம்பந்தப்பட்ட ஒரு கதை ஒரு காடு இருக்கின்றது அந்த காட்டில் ஒரு ஆடு வசிக்கின்றது பொதுவாகவே கதை என்றாலே அதற்கு ஒரு பெயர் இருக்கும் அல்லவா இந்த கதையினுடைய பெயர் வந்து புத்திசாலி ஆடு இந்த புத்திசாலி ஆடு என்று இதற்கு புனைப்பெயர் சூட்டி நாம் கூறும் போதே நமக்கு தெரிகிறது அந்த ஆடு புத்தி புத்திசாலியாக ஏதோ ஒரு சூழ்நிலையில் இருக்கப்பட்டு இருக்கிறது என்பது நமக்கு தெரிகிறது எனவே கதைக்குள் செல்வோம் இந்த ஆடு தனியாக தனது காட்டில் வாழ்ந்து வருகிறது இந்த ஆட்டினுடைய நண்பர் அதாவது இதனுடைய நண் நண்பர் வந்து பக்கத்து காட்டில் வசிக்கிறது அந்த ஆட்டைச் சந்திக்க இந்த ஆடு விருப்பப்படுகிறது அப்பொழுது அந்த ஆட்டை பார்க்க போகும் போது அந்த ஆட்டுக்கு ஏதாவது பரிசு கொடுக்க வேண்டும் அல்லவா அதற்காக இந்த புத்திசாலி ஆடு என்ன செய்கிறது ஒரு காட்டுக்குள் சென்று அதற்கு பிடித்தமான விய பிடித்தமான சிலவற்றை தேடுகின்றது இதனுடைய கண்களில் எதுவும் தென்படாத நிலையில் ஒரு மரத்திலிருந்து சுவையான த தேனை இந்த ஆடு தன்னுடைய நண்பருக்காக தன்னுடைய தோழருக்காக எடுத்து ஒரு பானையில் வைத்து கொண்டு வருகிறது வரும் போதே அதற்கு மிகவும் மகிழ்ச்சி ஏனென்றால் ரொம்ப ரொம்ப நாள் கழித்து தன்னுடைய தோழரை பார்க்கப் போகிறோம் என்ற ஒரு மனம் நெகிழ் மனம் மகிழ்ச்சியில்

தனது கன்னத் கண்ணில் தென்பட்ட ஒரு குகைக்குள் செல்கிறது அந்த குகைக்குள் சென்று மழை நின்றவுடன் செல்லலாம் என்று எண்ணிவிட்டு மழை நிற்கும் வரை அந்த குகைக்குள் செல்லலாம் என்று தன் மனதிற்குள் சொல்லிக் கொண்டு அந்த குகைக்குள் சென்றது அங்கே சென்றால் தான் தெரிகிறது அந்த குகைக்குள் மூன்று விலங்குகள் சிங்கம் புலி ஓநாய் இந்த மூன்று விலங்குகளை பார்த்துவிட்ட இந்த ஆடு தனக்குள் பயம் இருந்தாலும் கூட அந்த பயத்தை வெளியே காட்டிக் கொள்ளவில்லை அந்த மூன்று விலங்குகளும் கேட்கின்றன ஏய் ஆடு நாங்கள் பசியில் துடித்துக் கொண்டிருக்கிறோம் எங்கள் பசிக்கு எந்த உணவும் தென்படவில்லை என்றாலும் கூட நீ தென்பட்டு இருக்கிறாய் என்று பயமுறுத்துகிறது அப்பொழுது அந்த ஆடு நான் என்ன உங்களுக்கு செய்ய முடியும் என்று வினாவ அந்த சிங்கமோ உன் நீ இந்த குகைக்குள் வந்தவுடன் ஏதோ நறுமணம் வீசுகிறது அந்த கூடைக்குள் என்ன வைத்திருக்கிறாய் என்று கேட்டவுடன் ஆஹா இந்த சுவையான தேனை குடிக்கிறதுக்கு இந்த கேவலம் இந்த சிங்கத்துக்கு ஆசை வந்திடுச்சா அப்படின்னு அந்த ஆடு புத்திசாலி ஆடு நினச்சிக்கிட்டு ஒரு திட்டத்தப் போடுது இந்த சிங்கம் கேட்குது என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்கியே அப்படின்னு அது ஒன்றும் இல்லைங்கையா அப்படினு மறு பதில் சொல்லிட்டு அந்த ஆடு கூறின பதில் என்ன தெரியுமா ஐயா இந்த பானையில் வேறு ஒன்றும் இல்லை ஒரு ரசம் ஆனால் இது ஒரு ரசம் என்று நினைத்து விடாதீர்கள் இந்த ரசத்தை உண்டவன் அதாவது இடை இதை குடித்தவன் வலிமை வலிமையில் சிறந்தவன் ஆவான் அவன் வீரத்தில் பெரியவன் ஆவான் இதை குடித்தவன் தான் உலகத்திலேயே பெரிய அரசன் என்று கருதப்படுவான் என்று கூறுகிறது உடனே இந்த முட்டாள் சிங்கத்திற்கு அதன் மேல் ஒரு ஈர்ப்பு வந்துவிட்டது எனக்கு அந்த ரசம் வேண்டும் எனக்கு அந்த ரசம் வேண்டும் என்று முழக்கமிட புத்திசாலி ஆடுக்கு மேலும் ஒரு புத்திசாலியோசனை தோன்றியது அரசே நீங்கள் கூறியபடி உங்களுக்குத் தான் இது தகுதி எனவே இந்த ரசத்தை நான் உங்களிடமே கொடுத்துவிடுகிறேன் ஆனால் இந்த ரசத்தில் சில பொருட்கள் சேர்க்கப்பட வேண்டும் அந்த பொருட்களை எல்லாம் நாம் சேர்த்தால் தான் இந்த ரசம் வலிமைப்பெற்று மிகுந்த சக்தியை உங்களுக்கு குடிக் கொடுக்கும் இல்லையென்றால் பரிபூரண சுகம் உங்களுக்கு வராது அதனால் அப்படி நீங்கள் இதை உண்டால் நீங்கள் நோயால் வதைக்கப்படுவீர்கள் என்று பயமுறுத்துகிறது சிங்கத்தை உடனே சிங்கம் என்ன என்ன அந்த பொருட்கள் அந்த பொருட்களை இப்பொழுதே வாங்கிக் கொண்டு வந்து போடு என்று கட்டளை இடுகிறது சிங்கம் உடனே இந்த ஆடு கூறுகிறது அது ஒன்றும் இல்லை அரசே இந்த ரசத்திற்குள் ஓநாயின் வால் தான் தேவைப்படுகிறது என்று கூறுகிறது ஆடு உடனே ஓநாய் தான் இருக்கும் இடந்தெரியாமல் தெரித்தெடுத்து ஓடுகிறது இப்படி ஒரு ஓட்டத்தைக் கண்ட சிங்கம் தனக்கு எப்படியாவது அந்த ரசம் வேண்டும் என்று ஓநாயை துரத்திக் கொண்டு ஓடுகிறது இந்த நிலையில் அந்த குகைக்குள் மீதமுள்ளவர்கள் ஆடும் புலியும் தான் உடனே இந்த ஆடு என்ன செய்கிறது இந்த புலிதான் இருக்கிறது என்று நினைக்கிறது ஆனால் இந்த புலி என்ன நினைக்கிறது நாம் அந்த ரசத்தை குடித்து விடலாம் என்று நினைக்கிறது அப்பொழுதுதான் ஆடு சொல்கிறது ஆஹா நான் மகா பாவம் செய்துவிட்டேனே இப்படி மறந்து போய் புத்திகெட்ட தனமாக என் மூளையை துலைத்து விட்டேனே சிலபேர் சில நேரங்களில் மூளையை துலைப்பார்கள் நான் இப்படிப்பட்ட வேளையில் மூளையை துலைத்து விட்டேனே என்று கேட்கும் போது புலி கேட்கிறது என்ன மூளையை துலைத்து விட்டாய் இல்லை இல்லை நான் மூளையெல்லாம் துலைக்கவில்லை நான் இதயத்தைத் தான் துலைத்து விட்டேன் இதயத்தையா என்று புலி கேட்கிறது ஆம் இந்த ரசத்தில் சேர்க்கப்பட வேண்டியது ஓநாயின் வால் அல்ல புலியின் இதயமே என்று கூறியவுடன் புலியும் தான் இருந்த இடந்தெரியாமல் தெறிக்கவிட்டு ஓடுவதுப் போல் தெறித்தடித்து ஓடியது இவற்றையெல்லாம் இவர்களை எல்லாம் அடித்து விரட்டிய புத்திசாலி ஆடானது தனது தோழருக்கு தான் கொண்டு வந்த சுவையான தேனை பருகியது பாருங்கள் நண்பர்களே நாம் ஒரு விஷயத்தை பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு அதைப் பற்றின அறிவு இருக்கணும் அந்தப்பத் அதைப் பற்றின ஒரு தேடல் இருக்கணும் இப்போது இது வந்து என்ன எப்படின்னா நம்ம நம்ம வந்து ஏதோ ஒரு பிரச்சினையில தெரியாமல் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா கூட நமக்கு புத்திசாலித்தனம் இருந்தால் நாம் நாம் உடனடியாக அல்லது கட்டாயமாக அந்த பிரச்சினையில் இருந்து மீண்டு வந்து நாம் நிம்மதியாக இருக்கலாம் எனவே நாம் எங்கே சென்றாலும் செல்லாவிட்டாலும் நம்முடன் இருக்க வேண்டியது நமது புத்திசாலித்தனம் என்பதே இக்கதையின் சுருக்கமாக நான் கருதுகிறேன்